தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் எள் சாதம் புதினா சாதம் தேங்காய் சாதம் இட்லி தோசை பொங்கல் பூரி பிரியாணி சாம்பார் சாதம்